நாங்கள் வந்து ஈரோட்ல இருந்து கேரளா போனோம் அப்போ வந்து ட்ரெயின்ல தான் போனோம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எப்படினு கேட்டிங்கன்னால் இருக்கை எல்லாம் வந்து நம்ம வந்து கம்பட்டபுளாக உட்காந்துக்குலாம் படுத்துக்கலாம் அப்புறம் வந்து ஜன்னல் ஓரம்லாம் வந்து இயற்கையை ரசிச்சிகிட்டு போகிற மாதிரிக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு டைம் போனதனால ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருந்துச்சு அப்புறம் வந்து நல்லா காற்றும் கிடைக்கும் நல்லா ஜன்னல் ஓரம் பார்க்குறக்குலாம் அழகான இடம்லாம் இருந்துச்சு அப்புறம் வந்து ரயில்வே ட்ராக்லாம் வரும் போது கரெக்டாக கரெக்டாக அந்த அந்த இடத்துல வந்து ட்ரெயின்னு நின்று மூவ் ஆகி போகும் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ச்சி அந்த இடத்துல கூட நாங்கெல்லாம் ரொம்ப ரசித்து பார்த்தோம் அப்புறம் வந்து நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு சட்னு ரீச் ஆயிடுச்சு சத்தம் வந்து அவ்வளோக்கா என்ஜின்ல நல்லா இருந்துச்சு ரொம்பலாம் சத்தம் கேக்கலை கம்பட்டபுளாக இருந்துச்சு ரொம்பவுமே எங்களுக்கு எதுவும் சவுண்டும் வரல இன்ஜின் சவுண்ட் எல்லாம் எதுவும் வரல ரொம்ப கம்பட்டபுளாக இருந்துச்சு நிறையா பயணிகள்லாம் வந்து பயணிக்கிறதுக்கு ரொம்ப உகந்த இது உகந்த ஒரு ட்ரெயினுன்னு சொல்லுவேன் நான் ட்ரெயின்ல போகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோசமாக இருந்துச்சு நாங்கள் நினச்ச இடத்துக்கு சீக்கரமாக ரீச் ஆயிட்டோம் அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோசம்